விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் புதியமுறைகள் என்னென்னா என்னுடைய அப்பாவும் ஒரு விவசாயி தான் அவங்க என்னென்ன புதுசாக ட்ரை பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி இந்த கடையில் வாங்குறது செயற்கையாக செய்கிற மருந்து இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க வீட்லேயே எப்படி செய்கிறோம் எங்கள் அப்பா வந்து பருத்திக்கு நெல்லுக்கெல்லாம் அவங்களே தானாக செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னா பஞ்சகாவியம்னு அதுவும் ஒரு யூடியூப் மூலமாக தான் பார்த்து செய்கிறாங்க வீட்டில் அந்த மீன் கழிவுகள் அப்புறம் இயற்கையான ஒரு மண் புழு இது மண் புழு வீட்லேயே மாடு வளர்த்து அதோடய சாணத்தைலாம் எடுத்து ஒரு எருவாக்கி அதுலேருந்து அப்பா விவசாயத்துக்கு புதுசாக மருந்துலாம் புதுசாக ட்ரை பண்ணுவாங்க பூச்சிக்கொல்லி மருந்துலாம் வீட்லேயே ட்ரை பண்ணுறது இளநீர் இளநீர் அப்புறம் போய் மார்கெட்டு மெனக்கெட்டு போய் வாங்கி மீன் கழிவுலாம் வாங்கிட்டு வருவாங்க மாட்டோட கோமியம் ஒவ்வொரு நாளும் மாட்டோட கோமியத்தை சேர்த்து ஒரு மாதத்துக்கு அந்த பஞ்சகாவியங்கிறது ஒரு மாதம் இருக்கணும் ஒரு மாசத்தில் அந்த பஞ்சகாவியத்தில் என்னென்ன போடணும்னா தயிர் ஒரு லிட்ரு பால் இது பசும் பசு மாட்டு பால் தயிர் தயிர் அப்புறம் தயிர் பால் இளநீர் இளநீர் அதோட சதைப்பகுதி சக்கரை நாட்டு வெல்லம் போடுவாங்க கருப்பட்டி வெல்லம் போடுவாங்க அதுக்கப்புறம் என்ன போடுவாங்க உப்பு உப்பு கரைசல் உப்பு கரைசல் போடுவாங்க மாட்டோட கோமியம் வந்து வாரத்துக்கு ஒரு ஒரு டைம் போடணுமா போட்டு கலந்து கலந்து கலந்து மூடி வைப்பாங்க காற்று புகாத இடத்துல வந்து அதை வைச்சி சேமித்து ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் வயலுக்கு கொண்டு போய் அடிப்பாங்க அதனால் என்னென்னா செயற்கை உரத்தை தவிர்த்து இயற்கையாக அப்பா எல்லாம் தயாரிக்கிறாங்க வீட்டில் அதனால பூச்சிக்கொல்லிலாம் கொஞ்சம் கம்மியாகுது இது கடையில் கொடுத்து வாங்குற செலவும் எங்களுக்கு கம்மியாகுது தகவல் என் அப்பா கொஞ்சம் விவசாயத்தில் இருக்கிறதுனால எனக்கும் அந்த இதை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது என்ன அப்புறம் அப்பா வயலில் வந்து நிறைய ட்ரை இப்போ நிறைய வகை விதைகள்லாம் நிறையா ட்ரை எல்லாம் போட்டு பார்ப்பாங்க என்னென்னத்துக்கு என்னென்ன எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த தண்ணி பாய்ச்சணும் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த இதுக்கு யூரியா போடணும் பஞ்சகாவியம் அப்புறம் இன்னும் நிறையா யூரியா மண்புழு மண்புழு யூரியா சாணம் சாண யூரியா நெகிழிப்பையெல்லாம் அவாய்ட் பண்ணி நெகிழிப்பைலாம் இல்லாமல் நாங்கள் தனியாக ஒரு இது சேகரிப்போம் புது விதமான சாணத்துலேயே நெகிழிப்பைலாம் அதில் போடாமல் அதை தனியாக போட்டு எரித்து இதை தனியாக போட்டு எரித்து இதுக்குன்னு எரு எல்லாம் விவசாயத்துக்குன்னு இல்லை எங்கள் விவசாயத்துக்கு கொல்லையில் ஒரு மரம் செடி நடுறதுனாலுமே எங்கள் வீட்டு எருவை தான் அதை எடுத்து போடுவோம் அதனால் ஒரு நல்ல பயன் இருக்குது எதுவும் பூச்சிலாம் அழிக்காம இருக்குது எந்த வித சைட் எஃபெக்ட்டும் இல்லை மரம் ஒரு சாவை செத்து போகிற நிலமைல உயிர் விடுற நிலமைல இருந்தாலும் அந்த இயற்கையான மருந்து போடுற மருந்து இந்த இயற்கையான யூரியா அதெல்லாம் போட்டாலே நல்ல துளிர் விட ஆரம்பிச்சிடும் பருத்திலலாம் ரொம்ப பூச்சி இருக்கும் அந்த பூச்சிலாம் போகிறதுக்கு அப்பா வந்து இது தான் ட்ரை பண்ணுவாங்க அப்புறம் வந்து இன்னொன்னு ட்ரை பண்ணுவாங்க என்னென்னா கற்றாழை இன்னொன்னு இந்த சூடம் மாரி ஒன்று இருக்கும் கற்பூரவல்லியா அது யூகலிப்டிஸ் இது மாரிலாம் எலைலாம் கொஞ்சம் நல்லா தண்ணியில் போட்டு காய்ச்சி அதெல்லாம் வடிகட்டி அதில் எது கோமியம் இதெல்லாம் கோமியம் இந்த எரு கோமியம் தயிர் பால் இதெல்லாம் நல்லா காய்ச்சி ஒரு ரசாயனமாக ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணி அதை வயலுக்கு அடிக்கிறப்போ அது வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் வயலுக்கு பூச்சிலாம் இல்லாமல் நல்ல